கிருஷ்ணகிரி மாவட்ட கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலம் அப்படீன்னு பார்த்திங்கன்னா கே ஆர் பி டேமு கே ஆர் பி டேம் ஒன்று அதுக்கப்புறம் படகு இல்லம் கிருஷ்ணகிரியோட படகு இல்லம் அது வந்து ரெண்டு வந்து முக்கியமான இடம் அதனால் கிருஷ்ணகிரியில் வந்து அந்த டேமை வந்து சுத்தம் செய்கிறதுக்கான திட்டமெல்லாம் செஞ்சு அதை வந்து சுத்தம் பண்ணியிருக்காங்க தேவையில்லாத குப்பைகள் அதையெல்லாம் எடுத்து அகற்றி அகற்றி தண்ணீரில் எல்லாம் போட்டுடறாங்க குப்பை அதெல்லாம் எடுத்து தண்ணீரெல்லாம் கிளீன் பண்ணி தண்ணி நல்லா வர மாதிரி ஃபால்ஸெல்லாம் இருக்கிற மாதிரி அங்கே இருக்க பாசிகளை எல்லாம் கிளீன் பண்ணி அந்த மாதிரியெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அது வந்து இன்னும் கொஞ்சம் கிளீன் பண்ணலாம் பண்ணி அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி முயற்சிகளெல்லாம் செஞ்சுருக்காங்க அதுக்கப்றம் அதில் வந்து சவாலாக தான் இருக்குது இன்னும் அதில் வெற்றி காணணும் இன்னும் நல்லா கிளீன் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடம் பார்க்குறவுங்களுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்பறம் படகு இல்லத்தில் வந்து தண்ணீரெல்லாம் ஃபுல்லாக எடுத்துவிட்டு அங்கே சுத்தமாக தண்ணீரே இல்லாத மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்பறம் அங்கே இருக்க பாசிகள் நிறைய செடிகள் தேவை அற்ற செடிகளெல்லாம் எடுத்துவிட்டு மீண்டும் தண்ணியை வந்து நிரப்பி படகு இல்லம் வந்து சுத்திகரித்தாங்க அது வந்து பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ வழக்கம் போல் படகுகளெல்லாம் அங்கே போய்ட்டு தான் இருக்காங்க எல்லோரும் போட் ஹவுஸ் போய்ட்டு வந்துட்டுருக்காங்க அது வந்து நல்லாயிருக்கு